பாத்திரம் எப்படி கழுவுகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் எப்போயாது கழுவுறதுண்டு பெரும்பாலும் வீட்டில் பெண்கள் கழுவுவாங்க ஆனால் அவ்வப்போது நான் உதவி செய்கிறதுலாம் உண்டு தான் அப்படி எங்கள் வீட்டில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா தேங்காய் நாரை வச்சு பாத்திரத்த சுத்தப்படுத்துகிறாங்க சாதாரணமான பாத்திரங்கள வெறும் தேங்காய் நாரை கொண்டே அதை சுத்தப்படுத்திருவாங்க போலிருக்கு நீங்கள் அந்த எண்ணெய் பிசுபிசுப்புள்ள பாத்திரங்கள மட்டும் கழுவுணுன்னு போது அதுக்கு அடுப்புக்கரியை வச்சு சாம்பல் இருக்குது இல்லையா அந்த சாம்பலை கொண்டு வந்து தான் சேமித்து வச்சுக்கிறாங்க போல் இருக்குது அந்த சாம்பலில் தான் பாத்திரம் தேய்க்கிறது வழக்கம் இப்போ எத்தனையோ வந்து பாத்திரம் கழுவுறதுக்கான அந்த இதெல்லாம் விற்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் அது வந்து நிறைய இரசாயனங்களில் வந்து செய்கிறதுனால நம்ம அது அது பாத்தரங்கள்லேயே இருந்து திரும்பவும் சமைக்கும் போது அது நம்ம சாப்பிட்டுட்டு உடம்புக்கு கெடுதியாக போயிடுது அதனால இந்த பாத்திரம் கழுவுறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எலும்பிச்சம் பழத்தை பயன்படுத்துகிறாங்க சாம்பலும் பயன்படுத்துகிறாங்க இரண்டையும் பயன்படுத்தி தேய்ச்சுக்கிறாங்க நாங்கள் அப்படிதான் பண்ணுறோம்